ஹலோ ஆ வணக்கம் இல்லை ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் ஆமாம் மேடம் ஆ என்ன வேணும் மேடம் ஆமாம் ஆமாம் மேடம் மஞ்சள் வியாபாரம்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு மஞ்சள் தேவைப்படுதுங்களா ஆ சரி மேடம் ஆ சரி சரி சரிங்க மேடம் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வச்சுருக்கீங்க நிலம் எவ்வளோ தேவைப்படும் அது சொல்லுங்கள் ஆ ஓகே ஓகே மேடம் விராலி மஞ்சள் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிவிடவா உங்களுக்கு என்னென்ன ப்ராண்ட் இருக்குதுன்னு ஒரிஜினல் தான் நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே தரமாக இருக்கும் ஆ ஆ

ஆ ஓகே ஓகே மேடம் நம்மள்ட்ட தரமாக இருக்கும் ப்ராண்டட்டெல்லாம் எல்லாமே ஆ நீங்கள் ஷாப்புக்கு வாங்க ஆ நீங்கள் ஷாப்புக்கு வந்தீங்கன்னால் கூட எல்லாமே எதெதை பிடிச்சிருக்கோ வெரைட்டியாக இருக்குது நாங்கள் தனித்தனியாக வச்சுருக்கோம் ரேட்டு டிஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் நிறையா எத்தனை கிலோன்னு மட்டும் பார்த்துக்குங்க

ஆ வேறு மேடம் ஷாப்பில் காலையில் ஒம்பது மணிக்கு திறந்துருவோம் கடை நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்கும் மேடம் உங்களுது எவ்வளோ ஏ எவ்வளோ லேண்ட்டிருக்கு உங்களுக்கு அதை சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு நூறு குழி அந்தமாதிரி இருக்கும்லே சரி ஓகே ஓகே மேடம் அப்படின்னா நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு டென் கேஜி தான் வரும் ஓகே நூறு குழின்னா இப்போ டென் கேஜி போடலாம் மேடம் நீங்கள் டென் கேஜி கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு சரிங்களா நாங்கள் என்னென்ன தேவை இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு ஓகே மேடம் நாளைக்கு ஆ நாளைக்கு காலையில் வந்துடுங்க ஓகே ஓகே மேடம் தேங்க் யூ